வேலைக்கு போகணும் நினைச்சன் ஹார்ட் ஒர்க்காக இருக்கக்கூடாது ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கணும் சேலரி வந்து ஒரு இருபது இருபதாயிரத்துக்கு மேலே இருக்கணுன்னா ஒரு பிளானில் நான் படிச்சிட்டுருக்கேன் அதை மாதிரி கிடைக்கணுன்னு கிடைக்கணுன்னு நினைக்கிறன் நான் வேலைக்கு போய் என் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குணும் எங்கள் அம்மா அப்பா இ இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டுருக்காங்க அவங்கள நான் கஷ்டப்படாமல் உட்கார வச்சி நான் வேலைக்கு போய் நான் அவங்களுக்கு அவங்கள நல்லா பார்த்துக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் வீடு நான் நான் பெரிய வீடு கட்டணும் வீட்டு வீடு இல்லைன்ற ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது வீடு கட்டணும் நல்ல அழகாக கட்டணுன்னு எனக்கு ஆசை இதை மாதிரி எனக்கான எனக்கான தேவைகளை நான் எடுத்துக்கணும் அவங்கள வந்து நான் டிஸ்ட்டர்ப் அம்மா அப்பாவை டிஸ்ட்டர்ப் பண்ணக்கூடாது எனக்கான பொருள் எல்லாமே நான் நான் எடுத்துக்கணும் நான் வேலை செஞ்சு நான் பார்க்குணுன்னு எனக்கு ரொம்ப இது ஆசை அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எதனாலும் நான் வந்து பார்க்கணும் அதனால் நான் நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இது மாதிரி நல்லா பிளான் பண்ணி நான் படிச்சிட்டுருக்கன் அதை மாதிரி வேலை கிடைக்கணும் நான் நினைக்கிறன்